பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்து ரெண்டு இருபத்தஞ்சி அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பதினேழு பத்து ஆயிரத்து எட்நூற்றி எம்பத்தொம்பது பதினாலு பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஆயிரத்து எண்ணூற்றி தொண்ணூறு